எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் விரால் மீன் அது அது அங்கே இதில் கிடைக்கும் அது எங்கள் குளத்துலயே கிடைக்கும் நல்லா பெருசு பெருசாக கிணத்துலையும் நாங்கள் விட்டு வெச்சிருப்போம் அதையும் பிடிப்போம் அதை பிடிச்சாந்து இது அறுத்து வறுத்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த ருசிக்கு வேறு எந்த மீனும் ஈடு கொடுக்காது அதேமாதிரி கடல் மீனில் விரால் இந்த மீன் சங்கரா மீன் வாலை மீன் எறால் நண்டு எல்லாம் எல்லாமே நான் சாப்பிடுவேன் நான் எடுத்துன்னு வந்து அதை ஆய்ஞ்சி செதில்லாம் செதுக்கிவிட்டு துண்டு துண்டாக்கி காரம் உப்பு போட்டு ஊற வெச்சி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுப்போம் எடுத்தால் நல்லா வடையை விட டேஸ்ட்டு வடை மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வந்து சத்தான உணவுன்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி அதை சேர்த்துக்குவோம் எங்கள் ஊர்லேயே வந்து விற்கும் நெத்திலி மீன் வரும் அது ஒரு காலத்துக்கு தான் வரும் மற்ற அடிக்கடிலாம் கிடைக்காது அது அது அபூர்வமாக கிடைக்கும்போது அதை வாங்கி நல்லா தலையை கிள்ளிவிட்டு உப்புமா மாதிரி செய்து அதை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வஞ்சரம் மீன் வஞ்சர மீன் நல்லாருக்கும் வஞ்சர மீனையும் வாங்கின்னு வந்து நல்லா துண்டு துண்டாக நறுக்கி சுத்தம் பண்ணி அதை பூசி நாளைக்கு தேவைன்னு சொல்லி கொஞ்சம் பிரிட்ஜில் வெச்சிட்டு மீதி எடுத்து வறுத்து எண்ணெயில் வறுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அடிக்கடிக்கு எது கெடைச்சாலும் நாங்கள் அதை வாங்கி வெச்சிக்குவோம் மறுபடி வரமாதிரி